இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமான ஈடுபாடு காட்டுறாங்க அதுக்குன்னு ஆதரவு அளிக்கிறக்கு நிறைய நிறுவனங்களும் இருக்கு இப்போ ஒவ்வொரு வட்டம் ஒருவொரு மாவட்டம் ஒருவொரு தொகுதி அதுக்குள்ளேயே நிறைய வந்து என்னென்ன இருக்கும்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அதமாதிரி நிறைய வச்சியிருக்காங்க இப்போ ஆவுடையார் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா திருப்பெருந்துரையான் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதுமாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு ப்ளஸ் வந்து வட்டம் லெவலில் மாவட்ட ஆட்சியரோட இதன் கீழே அந்தமாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து ஆதரவளிக்கிற நிறுவனங்கள் நறையாயிருக்கு அதேமாதிரி மாநில தேசிய சர்வதேச அளவுளலாம் நிறையா பேர் பங்கேற்கணும் அதுக்கு வந்து அது எப்படி உதவுது அப்படின்னா அவங்களுக்கான ஃப்ரீயாக வந்து கோச்சிங் கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது இந்தமாதிரி இதுலாம் நிறையா வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு அப்படி வந்து ஒவ்வொரு இதுலையும் அவங்க வந்து முன்னேறி போகறதுக்கு ஸ்பான்ஸர்ஷிப் வந்து நிறையா பேர் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க நிறையா கம்பனிஸ் நிறையா இது ஆட்லேருந்து நிறையா வந்து ஸ்பான்ஸர்ஷிப்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதேமாதிரி அவங்களுக்கு வந்து தேவையான ட்ரெஸஸ் ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்ருக்காங்க